நான் வந்து பைக் ஓட்டும்போது எப்பவுமே ஹெல்மெட் போட்டு தான் பைக் ஓட்டுவேன் அப்புறம் நான் சைடில் தான் போவேன் ஏன்னா பைக்ல வந்துட்டு எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் போகணும் அது தான் ரூல்ஸ்ஸு அதனால அப்போ நான் நிறையா ரோடு ரூல்ஸ்லாம் ஃபாலோவ் பண்ணுவேன் இந்த சிக்னல் ஏரியாவிலேலாம் நம்ம இந்தமாதிரி இருக்கணும் இந்தமாதிரி தான் போகணும் இந்த ரைட் சைடில தான் போகணும் லெஃப்ட்ல வந்துட்டு அந்த ஏரோ காட்டும்போது அந்த அந்த சைடு தான் திரும்பணும் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அந்தமாதிரி தான் போவேன் சைன் அப்புறம் நான் எப்பவுமே வந்துட்டு சைடு மிரர் பார்த்துட்டு தான் நான் எந்த சைடு திரும்புகிறதா இருந்துச்சினாலும் சைடு மிரர் பார்த்துட்டு தான் டேர்ன் பண்ணுவேன் அப்புறம் ஃபோன்லாம் பேசிட்டு போகமாட்டேன் வண்டியில போகும்போது ஃபோன் பேசிகிட்டு போகக்கூடாதுங்கிற ரூல்ஸ்லாம் இருக்கங்காட்டிக்கு ஃபோன்லாம் பேசிட்டு போகமாட்டேன் ஸ்லோவ்வாக தான் போவேன் அப்புறம் இண்டிக்கேட்டர்ஸ் ஏதாவது பக்கம் திரும்புகிறன்னா மெய்னாக நான் வந்துட்டு எப்பயுமே இண்டிக்கேட்டார்ஸ் வந்துட்டு ஃபாலோவ் பண்ணுவேன் அப்புறம் நான் என்னென்ன பைக்குக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இன்ஷுரன்ஸு லைசன்ஸ்ஸு அப்புறம் இந்த இதெல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன்